ஆமாம் ஆமாம் மேடம் ஆமாம் நான் கேட்டுருந்தேன் தான் எனக்கு எப்போது ஆள் அனுப்புகிறீங்க ஆ ஓகே ஓகே மேடம் ஏன் நான் இவ்வளோ அவசரப்படுறேன்னா எனக்கு ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் நல்ல நாள் வருது அதுக்கு பால் காய்ச்சணும் அந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பாக அதனால் அதுக்குள்ளே எனக்கு பெயிண்ட் அடிக்கணும் அதனால் தான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும் சரிங்களா பண்ணிக்கொடுக்க முடியும்ல மூணு நாளைக்கப்புறத்துக்குள்ள ஆ சரிங்க மேடம் ம் எத்தனை பேர் அனுப்புகிறீங்க சரி சரி ரெண்டு மாடி வீடு அதனால் ஒரு நாலு பெட் ரூம் இருக்கும் ஒரு சமயலறை இருக்கும் அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் அடித்து கொடுத்துருங்க அது மட்டும் இல்லை எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டில் அப்படியே பர்னிச்சர் பண்ணியிருக்காங்க மொத்தமாக அது கலரும் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரீமியமாக ஒரு மாதிரி லைட் கலராக இருக்கும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் பெயிண்ட் படாத அளவுக்கு கொஞ்சம் ஏன்னா எல்லாம் வந்துட்டு விலையுயர்ந்ததுனால அது கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து பண்ணிக் கொடுக்குணும் அதில் பெயிண்ட் படாத மாதிரி ம் ம் சரிங்க மேடம் எல்லாம் கரெக்ட்டா பண்ணி சரிங்களா சரிங்க சரிங்க மேடம் ஆ ஒரு நாளைக்கு எவ்வளோ மேடம் ஆகும் ஆ ஆ சரிங்க சரிங்க ம் ம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ம் சரிங்க மேடம் சரிங்க

ஆ ஆ சரிங்க ஆ அது தான் அது தான் நீங்கள் உங்கள் ஆட்களை வைச்சி கொஞ்சம் கரெக்ட்டா எனக்கு பண்ணிக் கொடுத்துருங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ரொம்ப நான் ஆசைப்பட்டு கட்டின வீடுன்றதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா இது எல்லாம் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பண்ணிக் கொடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து பணம் தர்றேன் சரிங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு அதிகமாகவே நான் தர்றேன் நீங்கள் கேட்டதை விட ஆ அதான் நாலு நாலு இதுன்னு சொன்னேன்ல மேடம் நாலு ரூமு ஒரு சமையலறை இருக்கும்

ஆ ஆ மேலே ஆஹான் மேலே ரெண்டு ரூம் கீழே ரெண்டு ரூம் இருக்கும் கீழே மட்டும் சமையலறை இருக்கும் ஆமாம் கீழே மட்டும் சமையலறை இருக்கும் மேலே ஹால் இருக்கும் ம் சரிங்க ம் ம் ம் அதுவும் நல்ல ஐடியா ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் சரிங்க சரிங்க மேடம் எனக்கு கொஞ்சம் அது மட்டும் நல்லபடியாக பண்ணிக் கொடுத்துடுங்க நான் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கேக்கிறிங்களோ நான் அதுக்கு பார்த்து நான் போட்டு கொடுத்துட்றேன் சரிங்களா எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல கலராக பண்ணிக் கொடுங்க சரிங்களா எனக்கு அதுக்கு தனியாக ஆ ஆ எஸ் நான் வந்து நான் பணம் கொடுத்துட்றேன் நீங்கள் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிப்போட்டு கொடுத்துருங்க அது எவ்வளோ வருதோ நான் அது உங்களுக்கு பணம் கொடுத்துறேன் நீங்கள் அதை வைச்சி உங்கள் ஆட்களை வைச்சி எனக்கு வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க சரிங்களா அது தான் அது தான் ஆ அந்த கார்டு கொடுக்குறேன் ஆ அந்த நம்பர் சொல்லி வாங்கிக்கலாம் அந்த கார்டில் வந்துட்டு கூட எனக்கு அவ்வளோ பெருசாக ஐடியா இல்லை நீங்கள் நிறையா இடத்துல பெயிண்ட் அடித்திருப்பீங்கள்ல அதை வைச்சி உங்களுக்கு தெரியும்ல எது வந்து நல்லா இருக்கும் மாடல் ஆ இப்போது நீங்கள் அடித்த இடத்த ம் அடித்த இடத்தோட வீட்டில் மாடலெல்லாம் போட்டோ எடுத்துக்க மாட்டிங்களா ரெஃபெரென்ஸுக்கு ம் ம்

ம் ம் சரிங்க சரிங்க மேடம் நீங்கள் அனுப்பி விட்டுருங்க பார்த்து கொஞ்சம் முடித்து கொடுத்துருங்க நல்லபடியா நான் மேலயே உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன் சரிங்களா ம் நன்றி ம் நன்றி